எங்கள் எங்கள் ஊரில் வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க இந்துக்கள் கிறிஸ்துவர் இப்போ முஸ்லீம் பாய்ங்க எல்லோருமே இருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்துக்கள் நாங்கள் வந்து இந்துக்கள் நாங்கள் வந்து இந்து மதம் நாங்கள் வந்து கோயில் விசேஷம்லாம் அதிகம் செய்வோம் அவங்க வந்து அதிகம் செய்யமாட்டாங்க கிறிஸ்துவர் கோவிலுக்கு போக அவங்க வந்து இதுக்கு இதுக்கு போவாங்க அவங்க போய் கும்பிட்டு வருவாங்க அவங்க கோயிலுக்கு அவங்க போவாங்க எங்கள் கோவிலுக்கு நாங்கள் போய் கும்பிடுவோம் ஆனால் எங்கள் நாங்கள் வந்து கிராண்டா நல்லா விசேஷமெல்லாம் பண்ணுவோம் கோயிலில் கோயில் விசேஷம் மாதிரி நோம்புன்னா எல்லாம் பொங்கல் பாஞ்சு நாளைக்கு நல்லா விசேஷமாக பண்ணுவோம் பாஞ்சு நாளைக்கும் சாமி ஜோடிச்சு நல்லா அலங்காரம் பண்ணி ஊர்கோலம் வரும் நல்லா தேங்காய் பழமெல்லாம் மாற்றுவோம் பாய் வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அதனால் ஒவ்வொருத்தர் வந்து உங்கள் ஊர் விசேஷத்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க வந்து நாங்களும் பாக்கிறோம் எப்படி கும்புடுறீங்கன்னு சொல்லி பாக்கிறோம் சொல்லி கேட்பாங்க அப்புறம் சொன்னோம்னா வந்து பார்ப்பாங்க பரவாயில்லையே நீங்கள் நல்லா கிராண்டா நல்லா செய்கிறீங்க உங்க ஊருக்கு அடுத்த வருடம் நோம்பு போட்டிங்கன்னா வந்து கூப்பிடுங்க நாங்களும் வந்து பாக்கிறோன்னு சொல்லி சொல்வாங்க அப்போ சரி அடுத்த வருஷம் கூப்புட்றோம்னு சொல்லி சொல்வோம் அப்புறம் நோம்பு போட்டால் வருவாங்க பார்ப்பாங்க அலகு குத்துகிறதெல்லாம் பரவாயில்ல நல்லா இப்படிலாம் அலகு குத்துகிறாங்க அது நல்லா சத்தி உள்ள சாமி அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டுவாங்க நல்ல விசேஷமெல்லாம் நல்லா பண்ணுவோம் பொங்கல் வைப்போம் கோழி அறுப்போம் வேண்டுதல்காரவங்களும் எல்லாம் நல்லா செய்வாங்க நல்லா பிரம்மாண்டமாக நல்லா செய்வாங்க என்னென்ன நம்மளுக்கு வேணும்னாலும் முக்கியமாக மாரியாயிக்கு பிடிச்சது பச்சரிசி மாவு மாவு மாவு இடித்து உருண்டை பிடிச்சு விளக்கு மாவிளக்கு போடுவோம் நல்லா விசேஷமாக இருக்கும் நாங்கள்லாம் இந்துக்கள் நாங்கள்லாம் அப்படி சாமி நல்லா கொண்டாடுவோம் எப்படியெல்லாம் யார் யாரையோ பாராட்டுவாங்க இந்த மதம் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா செய்வாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நல்லா சாமிக்கு பாஞ்சு நாளைக்கு நல்லா நோம்பு போட்டாங்கன்னா பாஞ்சு நாள் சாமி சந்தோஷமா இருக்கும் நல்லா க்ளீனாக எல்லாம் ஊரே நல்லா ஜெகஜோதியா நல்லாயிருக்கும் நல்லா எல்லாம் சிரித்து ஓடிக்கிட்டு எல்லாம் சந்தோஷமா எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா கச்சேரி விடுவாங்க எல்லாம் பார்ப்போம் எங்கள் ஊரில் இப்படியெல்லாம் நல்லா நடக்குது எல்லாம் தெரியும்